எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்விட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அதற்கப்பறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ரீசென்ட்டாக எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சி அப்போ கூட எங்க குலதெய்வம் போய்விட்டு அப்போ சாமிக்கு படச்சோம் எப்படி சாமிக்கு படச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கோயில்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு மா பெரிய மாலை போட்டு ட்ரஸ்லாம் போட்டுவிட்டு வா கோயிலோட வாசலில் பெரிய கோலம் போட்டு வாழைமரம்லாம் கட்டி தோரணம் அந்த மாதிரிலாம் போட்டு சாமிக்கு படச்சோம் அதற்கப்பறம் வீட்டுக்கு வந்துவிட்டு கல்யாண வேலைலாம் ஸ்டார்ட் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணோம்